இந்தமாதிரி நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு எனக்கு ஒரு கேப் வேணும்னு புக் பண்ணியிருந்தேன் டிரைவர் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆயிருச்சு வரவே இல்லை டிரைவருக்கு நீங்க கொடுத்துருந்த நம்பரை வச்சு டிரைவருக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தேன் அவர்கிட்டேருந்து சரியான பதில் எதும் வர்றதில்லை அவர் ஃபோனே அட்டன் பண்ணலை அதனால் வந்துட்டு என்னோடய நேர விரயம் தான் வந்துட்டு மிச்சமானது அதனால் வந்துட்டு இதுக்கு மேலையும் நான் வந்து நேரத்தை தாமதிக்காமல் வேறு பயணம் வழிகள் மூலயமா நான் போயிக்கலாம்னு வந்து நான் முடிவு பண்ணிவிட்டேன் அதனால் தயவுசெஞ்சு நான் வந்து பண்ண ஆர்டரை அதாவது டிரைவருக்கு நான் வந்து கூப்பிட்ருந்தேன் இல்லையா அதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க அது என்ன சிரமத்துக்கு உள்ளாக்கினதுக்கு வந்துட்டு நீங்க செய்யுற வந்துட்டு ஒரு நற்சான்றிதழாக நினைச்சி இதை பண்ணியிருங்க எனக்கு வந்துட்டு இந் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டிருக்க இந்த நேரத்தில் கூட இப்போ வரைக்குமே டிரைவர் வரலை நான் உங்கள்கிட்ட வந்துட்டு புக் பண்ணிணது வந்துட்டு இரண்டு மணி நேரத்துக்கு வந்து முன்னாடி புக் பண்ணிணேன் எனக்குதான் இதனால் வந்துட்டு வீண் நேர விரயம் மன உளைச்சல் எல்லாமே அதனால் தயவு செஞ்சு இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க நன்றி